நான் வாழ்க்கையில் வந்துட்டு சமாளித்த பெரிய பிரச்சினைனா வந்துட்டு எனக்கு வண்டியும் ஃபோனும் வாங்கி தரதை பற்றி பிர பெரிய பிரச்சினையாவே போச்சு அது ஒரு கட்டத்தில் ரொம்ப பெரிசா போச்சு அதை வந்துட்டு நான் எப்படி சமாளித்தேன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப கெஞ்சி கேட்டு அவிங்கள்கிட்ட நிறைய பேசி உக்கார்ந்து பேசி நான் நிறைய விஷயம் பேசினேன் அதில் வந்துட்டு முக்கியமாக எனக்கு அது இருந்தது வந்து காசு பிரச்சனை தான் அதை வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு வச்சு நான் பாதி காசு நீங்கள் பாதி காசு போட்டுக்கோங்க அந்த மாதிரி பேசி தான் வந்துட்டு நான் சமாளித்தேன் அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு எங்கள் வீட்டில் எனக்கு அப்போயும் வந்துட்டு ரெண்டு ஏதா ரெண்டுத்தில் ஒன்று தான்னு சொன்னாங்க அப்போ வந்துட்டு நான் ரெண்டுத்தில் எது ஒன்றுன்னு யோசிக்கும்போது நான் ஃபோன் மட்டும் தான் எனக்கு போதும் இப்போதைக்கு அப்படின்னு நான் பேசி அவங்கள சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் நான் ஃபோன் வாங்கினேன் அவ்வளோதான்